எனக்கு பிடித்த எஃப் எம் கோவை எஃப்எம் தான் அதில் வந்து சாய்ந்தரம் அதுவும் நைட்டு தூங்குறப்போ மயில் இறகு அப்டிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சியில் மென்மையான பாடல்கள் அதுவும் இடைக்கால பாடல்களும் சரி பழைய பாடல்களும் சரி ரசிச்சி கேட்டுட்டு அப்படியே கேட்டுட்டே தூங்கலாம் அந்தளவுக்கு இனிமையான பாடல்கள் மட்டும் தொகுத்து வழங்குவாங்க அதில் வர்ணனை பண்றவங்களும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்வாங்க அந்த கருத்துக்களும் நம்மளுக்கு அடுத்த நாள் தெளிவான ஒரு மனநிலைய கொண்டு வர்றளவுக்கு இருக்கும் நாம் மன சோர்வோடயும் கொஞ்சம் கஷ்டத்தோடயும் அன்னைக்கி படுக்க போனால் கூட அடுத்த நாள் நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி அந்த பாடல்கள் நம்மளுக்கு இனிமையாக கேட்கும் அதில் நிறையா நிறைய நாள் அந்த பாடல்களுக்காகவே நான் டிவிக்கூட பார்க்க மாட்டேன் முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டுந்தான் டிவியில் பாப்பேன்